தமிழ்மொழி அதுக்குன்னே ரொம்ப பாரம்பரியமான மிகவும் தொன்மையான பல அடுக்குகளை பல கட்டமைப்புகளை காலம் காலமாகவே கொண்டுகிட்டு வந்துகிட்டுருக்கு அந்த அடுக்குகளில் ஒரு அடுக்காக நம்ப ஊடகத்தையும் கல்வியையும் வச்சு பாக்கிறப்ப ஊடகம்ங்கிறது பழங்காலம் தொட்டு இருந்துகிட்டு இருக்க கூடிய ஓரு செயல் தான் ஒரு கருவி தான் கல்வியும் அது போல் தான் கல்வியினால் தான் உலகமே இப்படி உருமாறி இருக்குங்கிறதையும் சொல்லலாம்

எல்லா பகுத்தறிவாளர்களுக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ரொம்ப அவசியமான ஒரு செயல் இல்லைனா கருவின்னு கூட சொல்லலாம் அதில் தமிழ்மொழி எந்தளவுக்கு பிரதிநித்துவம் பெற்றுக்கு அப்படிங்குறது கேள்வியை நம்ம முன்னெடுத்து பார்த்தோனா பழங்காலந்தொட்டு தமிழ் எழுத்துக்கள் வட்டெழுத்துகள் அத பழங்காலத்தில் அதை வந்து பிராமி எழுத்துக்கள்ன்னு சொல்லியிருப்பாங்க ஆமா சமீப காலத்தில் அதுக்கு பேர் வந்து தமிழின்னு மாற்றி வைக்கப்பட்டது அந்த தமிழி எழுத்துக்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வட்ட எழுத்துக்களாக இருந்தது நீட்டு எழுத்துக்களாக மாறி அது சுருக்கு எழுத்துக்களாக உருமாற்றம் அடைஞ்சி இன்னைக்கி நம்ம எழுத்து வழக்கில் இருக்க கூடிய தமிழ் உருமாறி இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் தமிழுடைய முக்கியத்துவம் தமிழ்வழி கல்வியோட முக்கியத்துவம் அது எப்படி இருக்கு அப்படிங்குற அடுத்த கேள்வியை நம்ம கேட்குறப்போ தமிழ்வழி கல்விமேல் இருக்கக்கூடிய ஒரு மோகம் பற்று எல்லாருக்கும் காலம் காலமாக இருந்துகிட்டே தான் இருந்துது ஆனால் சமீப காலமாக இந்த உலகமயமாதல் அப்படிங்குற ஒரு விடயம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்வழி கல்வியை விட ஆங்கிலவழி கல்வியை வந்து எல்லோரும் ஆசைப்படுறதாவும் விரும்புறதாகவும் சமீபகால செயல்கள் தெரியுது சமீபகால குறிப்புகளும் தரவுகளும் அதை தான் பறைசாற்றுதுன்னு சொல்லலாம் ஊடகத்தில் தமிழுடைய ப பங்களிப்பு எப்படி இருக்கு ஊடகத்துறை வந்து எந்தளவுக்கு செயல்படுது அப்படிங்குறது கேள்விக்குறியான ஒரு செயல் தான் ஏன்னா ஊடகத்துறை வந்து எந்த செய்தியை மக்களுக்கு கடத்துது அதுவும் தமிழ்வழியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய வேலையை சரிவர செய்கிற மாதிரியே தெரியலை எங்கயோ ஒரு இடத்துல நடக்க கூடிய விஷயம் இங்கே இவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன தெரியலைனா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயலில் தான் செயல்படுகிறதா தெரியுது சமீபத்தில் கூட நடந்த இந்த ஒடிசா ரயில் விபத்து எல்லா நாடு முழுவதும் பேசு பொருளாக ஆனதினால தான் இங்கே தமிழ்வழி செய்திகளும் ஊடகமும் அதை வந்து ஒலிபரப்பு செஞ்சிச்சு இல்லைனா அந்த செய்தி செய்தியாக கடந்து போயிருக்கும் காற்றோட காற்றா கரைஞ்சே போயிருக்கும் அதேமாரி உலகளாவிய அளவில் நடக்க கூடிய விளையாட்டு போட்டிகள் அரசியல் மாற்றங்கள் அரசோட கொள்கைகள் சூழலியல் மாற்றத்தை பற்றின செய்திகள் இது எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவான அடிப்படையாக தெரிஞ்சிக்க கூடிய ஒரு உரிமை அதை எல்லா நாட்டு ஊடகமும் தெரியப்படுத்தணும் தமிழ் மாதிரி ஒரு கலாச்சார பன்மை பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மொழியில் அந்த மாதிரி செய்தி வரும்போது பொதுவாகவே தமிழர்கள் ரொம்ப அறிவானவங்க அவங்களால் அதை எளிதாக கிரகிச்சிக்க முடியும் உலகளாவிய செய்திகள் தெரிஞ்சிக்கிறது அவங்களுக்கு பல வகையில் நன்மை பயக்கிற ஒரு செயலாக இருக்கும் போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்கள் இருப்பாங்கள் மாணவர்கள் இருப்பாங்கள் ஆசிரியர்கள் இருப்பாங்கள் அரசியல் வாதிகள் இருப்பாங்கள் கலைஞர்கள் இருப்பாங்கள் இது எல்லோருக்குமே ஒரு அடிப்படையான தரவை கொடுக்கும் ஆனால் அந்த அளவுக்கு தமிழ்மொழி ஊடகத்தில் சிறப்புற்று இருக்கான்னா அதுவும் கேள்விக்குறி தான் ஸோ முன்புறு காலத்தில் இருந்த தமிழருடைய தமிழருடைய பங்களிப்பு ஊடகத்துலேயும் சரி கல்விலேயும் சரி சமீபகாலமாக கொறைஞ்சிகிட்டு வரதாதான் எனக்கு தெரியுது